நான் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கடையை ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் போது சிறிய முதலீடுலதான் ஆரம்பித்தேன் அது ஆண்டுக்கு ஆண்டு முன்னேற்றத்தில் அப்படி கொண்டு வந்ததுனால்தான் இந்தளவு கொண்டு வர முடிஞ்சுது இடையில எ எவ்வளவோ மாற்றங்கள் சோதனைகள் எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்திருக்கிறது மற்றபடி தொழிலில் உள்ள பிரச்சனைகளெலாம் இருக்கத்தான் செய்து அதெல்லாம் தாண்டிதான் கொண்டு வந்து இன்னிக்கு இப்படி இருக்கேன் ஒரு நல்ல மதிப்பை கொண்டு வரணும் கடைங்க பெயருக்கு இது இல்லாமல் கொண்டு வரணுன்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதில் இதிலேருந்து பார்க்கும் போது மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் லாக் டவுன் அது இதுன்ற மாதிரி கடையை சரியாே திறக்க முடியாமல் இது பண்ண முடியாமல் இருந்ததெல்லாம் சூழ்நிலைகளெலாம் தாண்டி கொண்டு வந்து இப்போது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்